ஹலோ ஊபர் கேப் சர்வீஸா சார் நான் திருச்சிலேருந்து லால்குடிலேருந்து இது கிரிஷ் பேசுறேன் சார் சார் நேற்று வந்து திருச்சி டு சென்னைக்கு வந்து நான் ட்ராவல் போயிகிட்ருந்தேன் உங்கள் உங்கள் உங்கள் கேப்ல புக் பண்ணி

ஆனால் அந்த டைம்ல அவர் வந்து மாஸ்க்கே போடல சார் சுத்தமாக மாஸ்க் போடல அப்புறம் வண்டியோட க்ளீனிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரி இல்லை சார் சீட்டுல சேறும் சகதியுமாக ஒரு தூசியுமாக ஒரு சுத்தமாகவே இல்லை உங்கள் வண்டி இந்தமாதிரி இருந்தா அடுத்தவாட்டி எப்படி சார் அந்த கஸ்டமர் வந்து திரும்ப புக் பண்ணி வருவார் அதனால் வந்து கொஞ்சம் ட்ரைவர்ஸ் எல்லா வந்து கொஞ்சம் நீட்டாக ஒரு க்ளீனாக இருக்க சொல்லுங்கள் சார் சுத்தமாக சு சுகாதாரமே இல்லாதமாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஒரு ஒரு இந்த ஏன்டா இந்த பயணத்தை தொடங்குனோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இனிமேல் உங்கள் ட்ரைவர்கிட்டையும் வண்டிகிட்டியும் சொல்லி நல்லபடியாக பண்ண சொல்லுங்கள் சார்